மதம் முயற்சிகள்னு எடுத்துக்கிட்டால் திருவிழாக்கள் அதிகமாக இருக்குது அந்த திருவிழாக்களில் வந்து எல்லா மதத்தினர்களும் சேர்கிறாங்க அது வந்து ஒரு ஒரு மு முக்கிய முக்கிய நல்லிணம்க்காக இருக்குது இருக்குது அதே மாதிரி கல்வின்னு எடுத்துக்கிட்டால் அரசு சார்ந்த கல்வி நிலையங்களாக இருந்தாலும் சரி பிரைவேட் சார்ந்த கல்வி நிலையம்தான் எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதிக்காரங்களும் எல்லோருமே போகிறாங்க அதுவும் வந்து ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுது சமூக சேவை இன்னும் போது ஒரு முக்கியமான சேவை செய்யும் போது இன்னார் தான் இது செய்யணும் இன்னார் தான் இது செய்யணும் இல்லாமல் எல்லோருமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து செய்யும் போது சமூக சேவையும் ஒரு சிறப்பான அனுபவமாக வைக்குது அது வந்து ஒரு நல்ல நல்லிணக்கமாக இருக்குது